கிராமப்புறங்களில் உள்ளூர் விவசாய தொழிலுக்கு ஆதரவாக நிறுவப்பட்ட வணிக வளாகங்கள் வணிகங்கள் எதுவுமே செயல்பட வி செயல்படுவதில்லை அனைத்துமே எல்லாமே விவசாய இது பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போயி வெளி மார்க்கெட்டில் தான் விற்கிறாங்க கிராமப்புறங்களில் உள்ள விவசாய ஆதரவு நி நிறுவனங்கள் எதுவுமே இங்கே வந்து செயல்படுவதில்லை அது முறையாக அரசாங்கம் வைத்தால் வந்து நல்ல ஒரு நிலையில் செயல்படுத்தலாம் உழவர் சந்தைகள் ஓரளவுக்கு செ செயல்படுகிறது ஆனால் கால்நடை கடைகள் மற்றும் விவசாய பொருட்கள் விற்கின்ற கடைகள் எல்லாமே வந்து அவ்வளவு சிறப்பாக செயல்படுவதில்லை ஏனென்றால் எல்லாமே தனியார் சம்மந்தப்பட்ட கடைகள் தான் நல்ல முறையில் இங்கே வியாபாரம் நடக்கிறது அரசாங்கத்துக்கு எதுவுமே இங்கே வந்து இல்லை அதனால் சு நல்ல ஒரு வணிக வணிகங்களை வியாபாரம் செய்கிற வா விவசாய பொருட்கள் வா வாங்குகின்ற நல்ல வணிக வளாகங்களை அங்கே ஆங்காங்கே க கட்டி விட்டு அரச அரசாங்கம் ஊக்குவித்தால் நல்ல பலன் கிடைக்கும் வேளாண்மை மற்றும் சுற்றுலா செயல்பாடுகளில் நம்ம மக்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆகையால அந்த விவசாய தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அதனால் வந்து கிராமப்புறங்களில் விவசாய தொழிலுக்கு ஆதரவாக ஒரு நல்ல ஒரு சிறப்பு சிறந்த வணிகங்களை வணிக வளாகங்கள் கட்டி அரசே நடத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் என நான் நம்புகிறேன்